எங்கள் எங்களது ஊரில் டிரைனேஜ் நன்றாகவே உள்ளது அதில் இன்னும் மேம்படுத்த குப்பைகளை அதில் போடாதீர்கள் என்று விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம் சரியான முறையில் பயன்படுத்தாமல் இருப்பதால் கொசு கொசுக்கள் அப்பறம் புழுக்கள் இதெல்லாம் நோய் வருகின்றன அதை தடு தடுக்கவும் குப்பைகளை அதில் போடாதீர்கள் என்று அவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம்